இப்போ பார்த்தம்னா நம்ம சமூகத்தில் கிராமத்தில் வந்துட்டு கம்மியான பஸ்தான் விடறாங்க ஆனால் இதுவே வந்துட்டு டவுன் பக்கம் சிட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பஸ் ஓடிகிட்டு இருக்கும் கேட்டால் வந்துட்டு அவங்களுக்கு நிறையா வேலை இருக்கும் அதனால் ஓடுது அப்போ கிராமத்தில் இருக்கறவுங்களுக்கும் வேலை இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு கிராமத்துலேருந்து டவுனில் வந்தாங்க டவுன்காரங்கனா அதுக்குள்ளையே வாங்கிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதிக பஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு கிராமத்துகாரங்களுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு கிராமத்துக்கும் இந்த ஆட்டோ வரணும் கார் வரணும் அந்த ஆம்னி அவங்களெலாம் ஓட்டுறது கிராமத்தில் கிராமத்தில் இருக்கிறவுங்களும் மக்கள்தானே அவங்களுக்கும் தேவைப்படும் கிராமத்துலிருந்தா படிக்காதவங்க வயலில் மட்டும்தான் வேலை செய்றவங்க அப்டிலாம் இல்லை ஏன் நான் கூட கிராமத்திலருந்துதான் வரேன் நான் இப்போது இன்ஜினியரிங் படிச்சிட்டுருக்கேன் ஆனால் எனக்கும் வந்துட்டு வரணுன்னா வந்துட்டு இந்த கரெக்டாக பஸ்ஸு கிடைக்காது இந்த டைம்க்குதான் இந்த ஆனால் வீட்டிலையும் நமக்கான வேலைல்லா இருக்கும் இந்தந்த வேலையை நாம் முடிக்கணும் நம்ம வீட்டுக்கு போவதே அப்பாக்கும் அம்மாக்கும் வந்துட்டு உதவி பண்ணுறதுக்குதான் ஆனால் இந்த டைம்தான் பஸ் வரும் இந்த டைம்தான் பஸ் வரும் கிடைக்கிற ரெண்டு நாள்லையும் நம்மளால் வந்துட்டு பிடிச்ச மாதிரி இருக்கவே முடியாது இந்த டைம்குள்ளே நம்ப வந்துர்ணும் அப்புறோம் இந்த டைம்குள்ளே போயர்ணும் இது என்ன நியாயமாக இருக்குது எல்லாத்துக்கும் ஊர்னால் ஊர்தான் மக்கள்னால் மக்கள்தான் அது என்ன சிட்டிக்கு தனியாக சிட்டிக்குனா இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு டவுனில் கூட வந்துட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் அந்த மாதிரி பஸ் வந்துட்டு லேட் ஆகும் ஆனால் சிட்டிக்கெலாம் ஒரு பஸ் நின்றா அடுத்த பஸ் நிற்குது இன்னோரு பஸ் நின்றா அடுத்த பஸ் நிற்குது இப்படிலா இருந்தால் கிராமத்துக்குலாம் வந்துட்டு அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டைம்தான் பஸ் வருது ஒரு டைம்தான் பஸ் வருது ஆட்டோ போகாதுங்கிறான் தடை சரியில்லைங்கிறான் ஆம்னி கார் அங்கே வராதுங்கிறான் இங்கே வராதுங்கிறான் கிராமத்தில் இருக்கிறவும் மக்கள்தான் அங்கையும் வந்துட்டு படித்தவங்களும் இருப்பாங்க ஏன் கிராமத்திலிருந்து கலெக்டர் கூட வருவாங்க நம்ம அப்துல்கலாமே வந்துட்டு ஒரு கிராமத்துலேருந்துதான் வந்தாங்க அந்த டைமில் எதுவுமே இருந்திருக்காதுதான் ஆனால் இப்போ வந்துட்டு இது உலகமும் வந்துட்டு முன்னேற முன்னேற மக்களும் முன்னேறிகிட்டேதான் இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கும் தேவையான எல்லாத்தையுமே நம்ம பண்ணிதானே ஆகணும் ஆனால் வந்துட்டு இதை நாம் எங்கையாவது எடுத்து சொன்னோம்னா அது நம்மளை வந்துட்டு தப்புன்னு சொல்றாங்க நான் நான் வந்துட்டு ஒரு பெரிய பதவியிலருந்தான்னா நான் என்ன நினப்பன்னா கிராமத்துக்கும் இந்த மாதிரி பஸ் ஃபெ பஸ் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணுன்னு நான் சொல்லுவேன் அப்புறம் வந்துட்டு அந்த கார்லாம் வாடகைக்கு ஓட்டுறாங்கள்ல அவங்களும் வந்துட்டு அவங்க டவுன்லருந்து வருவாங்க ஆனால் வந்துட்டு டவுன்லருந்து வரதுக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அதுக்கு ஒரு காசு அதுக்கு ஒரு காசு நம்ம கிராமப்புறத்தில் காசு வெச்சுருப்பாங்க ஆனால் அவ்வளோ செலவு பண்ணி போகிறவுங்களும் இருக்க மாட்டாங்க பண்ணுறவுங்களும் இருப்பாங்க இப்போ அங்கையும் வந்துட்டு இந்த மாதிரி கார் ஸ்டாண்டு ஆம்னி ஸ்டாண்டு நிறையா வைக்கவேணாம் அட்லீஸ்ட் ரெண்டு அந்த அவங்க ஊர்லையே வெச்சாலுமே அது நல்லாதான் இருக்கும் ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு அது புரியாது அவங்க வந்துட்டு இதனால வந்துட்டு பாதிக்கப்படுவோம் பொல்யூஷன் வரும் நிறையா உலகத்தில் எங்கெங்கயோ பொல்யூஷன் ஆயிட்டுதான் இருக்குது இங்கையும் இங்கே மட்டும்தான் ஆகாமல் இருந்தால் வந்துட்டு ஓசோனில் வந்துட்டு எதுவும் ஆகாதுன்னு சொல்றதுலாம் சுத்த வேஸ்ட் அப்படி அவங்க வந்துட்டு இங்கே ஓசோனில் எதுவும் ஆகக்கூடாதுன்னால் அவங்க இந்த ஊரில் மட்டும் கடைபிடிக்கிறதில்லாமல் வெளியூர்லையும் பிடிக்கலாம் இதுக்காக நம்ம வந்துட்டு இது அந்த எலக்ட்ரிக் வண்டின்னு சொல்லுவாங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம சிட்டியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் டவுன்காரன் வந்துட்டு காசு இல்லை அதுக்கு பேங்கில் நிறையா லோன் தராங்க ஆனால் வந்துட்டு அது நம்ம எப்படி சொல்றது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க ஏனால் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ஈஎம்ஐ கட்டுறதுக்கே இதாகிடும் இதில் வேறு தனியாக வாங்கணுமா இப்போ நம்ப எல்லாருமே ஈ வெஹிகில்கு மாறிட்டால் வந்துட்டு இதுவே இல்லைதான் என்ன சொல்றது அந்த ஓஸோனில் விழர்றது ஆனால் அது மார்றது கொஞ்சம் கஷ்டம்தான் மேபி நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனாவது அதை மாற்றிப்பாங்களான்னும் தெரியலை ஆனால் என் கிராமத்துலையும் வந்துட்டு அதலாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் கிராமத்திலையும் வந்துட்டு தேவையற்றதை விட தேவையானது இருந்தாலுமே வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சந்தோஷம் அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு காசும் கொஞ்சம் மிச்சமாகும் அங்கே ஊரில் போய் வாங்கிட்டு வரது தேவையில்லை அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் எதுவுமே வேணாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்பப்போ அவசரத்துக்கு வாங்குறதுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்திச்சுனா ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன்